ஆ வணக்கம் மேடம் மேம் நான் நான் ஸ்கூல் பிரின்ஸ்பல் பேசுகிறேன் உங்களுக்கு ஒரு சந்தோஷமான உங்களுக்கு ஒரு சந்தோஷமான விஷயம் உங்கள் பொண்ணு வந்துவிட்டு நான் உங்கள் பொண்ணு வந்துவிட்டு ஸ்கூல்லேயே ஃபர்ஸ்ட்டு வந்திருக்காங்க ஆமாம் ஆமாம் ஆமாம் நான் இல்லை அவங்க பொண்ணு பர்ஃபாமென்ஸ்லாம் நல்லா இருக்கும் இப்போது வந்து ஸ்கூல்லேயே ஃபர்ஸ்ட்டு வந்திருக்காங்க அதனால அவங்கள மோட்டிவேட் பண்ணுறதுக்காக ஒரு சின்ன அவார்ட் ஃபங்க்ஷன் மாதிரி வச்சுருக்கோம் நாளைக்கு வச்சுருக்கோம் அதனால நீங்கள் நாளைக்கு உங்கள் ஃபேமிலியோடு வந்துடுங்க அவங்க ஃபாதர் கிட்டேயும் சொல்லுங்கள் ஏன்னா இந்தளவுக்கு அவங்க இந்தளவுக்கு அவங்க மார்க் எடுத்திருக்காங்க காரணம் வந்து பேரண்ட்ஸும் ஒரு காரணம்தான் நாங்கள் என்னதான் மோட்டிவேட் பண்ணி நாங்கள் ஸ்கூலில் படிக்க வைச்சாலும் நீங்களும் அதை கரெக்டாக கொண்டு போனதினால தான் அவங்க இந்த மார்க் எடுத்திருக்காங்க உங்கள் பெண்ணால எங்கள் ஸ்கூலுக்கும் ரொம்ப பெருமை உங்கள் பெண்ணால எங்கள் ஸ்கூலுக்கும் ரொம்ப பெருமை ஏன்னா இந்தளவுக்கு நாங்களும் எக்ஸ்பெக்ட் பண்ணல நல்லா படிப்பாள் பட் ஆனால் இந்தளவுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணல நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணியிருக்கா ஏன்னா இப்போது நாளைக்கு பார்த்திங்கனா நாளைக்கு எல்லாம் மீடியாவில் இருந்தெல்லாம் கூட வர்றாங்க அந்தளவுக்கு அச்சீவ் பண்ணிருக்காள் ம் ம் ம் ஆ ஆமாம் ஆமாம் அதனால நீங்கள் அழைச்சிட்டு வந்துடுங்க உங்கள் பேரண்ட்ஸ் எல்லோரையும் சேர்த்து அழைச்சிட்டு வந்துடுங்க நாளைக்கு அந்த அவார்டு ஃபங்க்ஷனில் கலந்துக்கோங்க அதெல்லாம் அதெல்லாம் அதெல்லாம் அதெல்லாம் எதுவும் எதுவும் வேணாம் மேடம் அதெல்லாம் வேண்டாம் நீங்கள் வாங்க நாங்கள் உங்களுக்கு அந்த ஃபங்க்ஷனுக்கான இது கொடுத்துருவோம் பேட்ஜ் கொடுத்துருவோம் நீங்கள் கலந்துக்கலாம் இல்லை மார்க் கொஞ்சம் நல்ல மார்க் எடுத்திருக்காங்க ஆனால் இதில் ஸ்கூல் ஃபர்ஸ்ட்டு இவள் தான் கொஞ்சம் ஆமாம் ஆமாம் இவளை விட ஒரு டென் மார்க்ஸ் கம்மியாக தான் எடுத்திருக்காங்க மார்க்கு வந்து ஸ்கோர் பண்ணியிருக்காங்க ஆனால் ஸ்கூல் ஃபர்ஸ்ட்டுங்கிறது இவள் தான் ஓகே ஓகே மேடம் ஓகே ஓகே ஓகே மேம் நாளைக்கு வந்துடுங்க தேங்க்யூ மேம்